ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் இப்போ எங்கள் பகுதியில் பார்க்க போனோம்னால் பாவானி சாகர் பக்கத்தில் அட்டை ஃபேக்டரினுடைய கழிவு சத்தியமங்கலத்தினுடய அந்த ஊரில் இருக்கிற அத்தனை நகராச்சியினுடைய கழிவு தண்ணி எல்லாமே வந்து ஆற்றிலதான் கலக்குது இப்போ அதுக்கும் கீழே எடுத்தோம்னால் சுவரசுனுடைய கழிவு பூராக ஆற்றிலதான் கலக்குது இது வந்து கீழே வந்து பார்க்க போனால் கீழே பூரா குடிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டுருக்காங்க அதைய பூரா மக்கள் வந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் பல சுகாதார கேடுகளெலாம் வருது அப்புறம் இங்கே பகுதிகளில் பார்த்தோம்னா ஊராட்சி பேரூராட்சி பார்த்தோம்னா சரியாக கழிவுகள் வந்து சரியாக அகற்றப்படுறது இல்லை அந்த கழிவு மறுபடியும் வந்து குடிக்குற தண்ணியில்தான் மறுபடியும் க கலக்குது அதை நாமளாக தான் குடிக்கிறோம் அதை நாமளாக தான் குடிக்கிறோம் அப்புறம் கடைசியில் நம்மளுக்கு நோய் வருது நோய் எப்படி வந்து ஹாஸ்பத்திரி போனோம்னால் அங்கே சரியான முறையில் டிரீட்மென்ட் வந்து அவ்வளோ இதாக பண்ணுறதில்ல நம்ம மறுபடியும் வந்து கோபி அனுப்புகிறாங்க கோபியில் இருந்து மறுபடி போனால் அங்கே இருந்து அவங்க வந்து வேறு ஒரு ஹாஸ்பத்ரிக்கு நம்மள அனுப்பிச்சு நம் மறுபடியும் தனியார் ஹாஸ்பத்ரியை தான் நாடவேண்டியதாக இருக்குது இவ்வளோதான் இந்த இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து எல்லாத்துக்கும் தேவையான வசதிகளை இங்கே நம்ம இங்கே எங்கள் பகுதி பேரூராட்சின்னு சொன்னால் வாணிப்புத்துார் பேரூராட்சி இதில் எல்லா கொஞ்சம் இதே மாதிரி கிராமப்புறத்திலும் வந்து அங்கே அங்கே சுகாதார அமைப்பாளர்கள் போட்டு அங்கே அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தாங்கனால் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாஸ்பத்திரியில் வந்து டாக்டர்கள் வந்து எப்போதுமே இருபத்து நாலு மணி நேரம் போட்டிடுருக்காங்க ஆனால் அங்கே போனால் இருபத்து நாலு மணி நேரத்துக்கு கவனிக்கிறதில்ல டாக்ட்ருகள் இருக்கிறதில்ல நர்ஸ்களும் அதே மாதிரி போனோம்னால் சரியாக இது பண்ணுறது இல்லை அதனால் அந்த வந்து மக்களுக்கு தே சேவை செய்கிறதுக்குனு வந்தவங்க சரியான அந்த பணியைவந்து அவங்க செய்யணும் அதே மாதிரி அரசாங்கம் வந்து இந்த கழிவுகள் வந்து ஆற்றுல இதிலயெல்லாம் க கலக்காமல் அதுக்கு வேறு வகையில ஏதாவது ஏற்பாடு பண்ணி மாற்றுமுறை ஏற்பாடு பண்ணி அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து மறுபடியும் ஆற்றுல விட வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம்